ஹலோ சார் முதல்ல ஒரு கடையில் வாழைப் பழம் வாங்கிட்டிருந்தேன் சார் கடைக்காரு இன்றைக்கு ஏதோ அர்ஜெண்ட்டு ஒர்க்கு போலயிருக்கு கடை லீவு என்னங்க சார் நாங்கள் இங்கே மதுரை பக்கத்தில் ஆர ஆரப்பாளையம் சார்

சரிங்க சார் சரிங்க சார்

இப்போ எனக்கு வந்து வாழைப் பழம் தான் சார் வேணும் செவ்வாழைப் பழம் வேணும் செவ்வாழைப் பழம் செவ்வாழைப் பழம் மட்டும் எவ்வளோ ரேட் சார் நான் பழைய இடத்துல நாலார்று ரூபாய்க்கு வாங்கிட்டிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்து அவங்க கடை வந்து இல்லாதனால் தான் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சரி இனி உங்கள்கிட்டையே வாங்கிக்கிறேன் சார் ஃப்ரெஸ்ஸாக இருக்குமா சரிங்க சார் ஆனால் கொஞ்சம் ஃப்ரஸ்ஸாக இருக்கணும் சும்மா இந்த கொஞ்சம் அடிப்பட்டது இதெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரஸ்ஸாக இருக்கணும் ஆ கொடுத்துருங்க அமௌண்ட்டு எப்படி கையில் வாங்கிக்கிறீங்களா இல்லை ஆ நாளைக்கு கொண்டு வந்துடுங்க சார் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார் ஆ சரிங்க சார்